அப்போலாம் வந்து லேப்டாப் இல்லை சைக்கிள் இல்லை இப்போ வந்து லேப்டாப் கொடுக்குறாங்கோ சைக்கிள் கொடுக்குறாங்கோ சாப்பாடு லேப்டாப்பு இது பண்ணுறாங்க அப்போலாம் எங்களுக்கு எதுவுமே இல்லை லேப்டாப் இல்லை சைக்கிள் இல்லை எதுவுமே இல்லை இப்போது அந்த லேப்டாப்பு சைக்கிள் இருக்கிறதினால எல்லா வசதியும் இருக்குது எல்லா படிப்பு இது பண்ணுறாங்க வெளியே பெரிய பெரிய படிப்புகூட அந்த லேப்டாப் இருந்துக்கிற வச்சு அந்த வேலைக்கோ இது வெளியே படிப்புக்கோ எல்லாத்துக்கு யூஸ் ஆகுது எல்லாத்துக்கும் நல்லா இது பண்ணுது எல்லாரும் உதவி எல்லாத்துக்கும் இப்போ உதவியாகுது இது இது பண்ணுது